நீச்சல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நான் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நீச்சல் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் வந்துட்டு நான் சின்ன வயசில் விளையாண்டது ஸோ இப்போ வந்து விளையாண்டதில்ல அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா டீமோடு சேர்ந்து விளையாட்றது எல்லாமே வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கோம் மலையேற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மலையேற்றம் வந்துட்டு இந்த கோவில்களுக்கு போகும்போது தான் வந்துட்டு நாங்கள் போயிருக்கிறோம் ஸோ நிறைய படி இருக்கும் அதில் ஏறி போய் தான் அந்தப் பழக்கந்தான் எங்களுக்கு இருக்குது நீச்சல் வந்து நல்லாவே விளையாடுவோம் அது வேண்ணால் எங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்